இப்போ பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸுன்னு பார்த்திங்கன்னா நான் ரீசென்டாக ஒரு மொபைல் வாங்கணுன்னு ஆசைப்பட்டேன் சரின்ட்டு கடையில் போய் விசாரிச்சேன் எங்கள் ஊர்லந்து கொஞ்ச தூரத்தில் ஒரு மொபைல் ஸ்டோர் ரூம் இருக்கு அங்கே போனோம் நானும் என் ஒய்ஃபும் தான் போனோம் அங்கே பேயிவிட்டு ஃபோன் கேட்டோம் சில மாடல்லாம் பிடிச்சிருந்துச்சி அதெல்லாம் நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க எத்தனை ரேம் எத்தனை ஜிபி இது எப்படி ஒர்க் ஆவுது அவங்களே சொன்னாங்க சில ஃபோன் ஹீட் ஆகும் சில ஃபோன்னு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அப்போ ஒரு ஃபோன் காமிச்சாங்க எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி பதினெட்டாயர் ரூவான்னு சொன்னாங்க அதே ஆன்லைனில் பார்த்தோம்னா பத்தம்போதாயர் ரூவா இருந்துச்சு இப்போ அவங்களோட ஒரு ஆயர்ரூவா கம்மியாக தான் இருந்துச்சு மாடலும் எங்களுக்கு நல்லா எக்ஸ் இதாக எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க நிறையா சரின்ட்டு அதை வாங்குனோம் வாங்குனப்போ பார்த்திங்கன்னா இப்போ சார்ஜரு ஹெட் ஃபோன்னு எக்ஸ்ட்ரா ஏதோ ஸ்பீக்கரு அதெல்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க இப்போ நம்ப ஆன்லைனில் வாங்குனம்ன்னா அதெல்லாம் கிடைக்காதுல அதனால் இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த ஃபோனை நல்லா எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நல்லா ஃபோட்டோஸெல்லாம் எடுத்து பார்த்தோம் நல்லா கிளீயராக இருந்துச்சு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதமாதிரி வீடியோ கால்லாம் பேசுனோம்னா நல்லா கிளீயராக இருந்துச்சு உங்களுக்கு வீடியோ கிளாரிட்டி அதெல்லாம் நல்லாருந்துச்சு இப்போ நாங்கள் ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா பிரிண்ட்டு எடுத்து ஆல்பமாகவே ரெடி பண்ணோம் அப்போ பார்த்திங்கன்னா நேச்சுரலாக அப்படியே நம்ப ஒரு டிஜிட்டல் கேமராவில யூஸ் பண்ணுறமாரி எடுத்த மாதிரியே அப்படியே இருந்துச்சு அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதான் ஒரு பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸுன்னு நான் சொல்லலாம்